எனது நண்பர் ஒரு நாள் என்னை யோகா பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னார் ஏன் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து வயிறு கொஞ்சம் பெரிசா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த வயிறு பகுதியை நான் குறைக்கிறதுக்கு நான் முழு கவனம் செலுத்தினேன் அதனால் எனக்கு இந்த யோகா மார்க்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து பார்த்திங்கனா ஹதா யோகா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிராணா யோகானு சொல்கிறாங்க இந்த மாதிரி யோகங்கள் வந்து பல வகைப்படுகிறது கர்ம யோகா அப்டின்னு சொல்கிறாங்க இதை மாதிரி யோகங்கள் பல வகைப்படுகிறது இதில் நான் வந்து ஹதா யோகாவும் பிராணா யோமா யோகாவும் பயிற்சி செஞ்சேன் இந்த பிரா ஹதா யோகாவும் பிராணா யோகாவும் பயிற்சி செய்யும்பொழுது எனக்கு ராஜ யோகா அப்படிங்கிறது பற்றி தெரிஞ்சுது அதையும் நான் பயிற்சி செஞ்சேன் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு யோகங்களை பற்றி தெரிந்துக்கொள்ளும் பொழுது அதனோடு இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து நான் மென்மேலும் அதிகப்படியான ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு மிக மிக வசதியாகவும் நல்ல முறையிலும் என்னுடைய உடம்பு வளைந்து மெலிந்தது இப்பொழுது என்னுடைய வயிறு பகுதியும் சற்று குறைந்தார் போல் தெரிஞ்சுது இந்த மாதிரி நான் யோகா பயிற்சியை அதிகமாக செய்யம்பொழுது என்னுடைய வயிறுப் பகுதி சுருங்க ஆரம்பித்தது அதனால் நான் என் ஃபு ஹதா யோகாவை முழு மனதுடன் பயிற்சி செய்தேன் இந்த ஹதா யோகாவை முழு முழு ம மனதுடன் பயிற்சி செய்யும்பொழுது எனக்கு ராஜ யோகமும் கைக்கூடியது இந்த ராஜ யோகத்தை முழு முயற்சியுடன் நான் ப பயன்படுத்தி பயிற்சி செய்யும்பொழுது அஷ்டாங்க யோகங்கள் அனைத்தையும் நான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஈர்க்கப்பட்டேன் இப்படியாக ஒவ்வொரு முறையும் நான் யோகாவை பயிற்சி செய்யும்பொழுது அதனுள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பற்றி ஈர்க்கப்படுகிறேன்